ஹலோ லலிதாஸ்ங்களா நான் சிக்கன் பிரியாணியும் ஒரு எக் நூடுல்ஸும் ஆடர் பண்ணிருந்தேங்க ஆடர் பண்ணி ஒருமணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க இன்னும் டெலிவரி ஆகலைங்க என் பேர் பூஜாங்க ஆடர் நம்பர் வந்து டபுள் செவன் சிக்ஸ் ஃபைவ்ங்க டெலிவரி பாய் ரிதன்னு சொல்றீங்க அவருக்கு நான் கால் பண்ணிப் பார்த்தேங்க ஆனால் அவர் கால் அட்டன் பண்ணலைங்க ட்ராபிக்ல இருந்தால் கால் அட்டன் பண்ணி நான் ட்ராபிக்ல இருக்கேங்க மேம் அப்புறம் நான் ஒரு ஆஃப்பனவர்ல வந்துருவேங்க மேம் டென் அவர்ஸ்ல வந்துருவேங்க மேம் அப்படி டென் மினிட்ஸ்ல வந்துருவேங்க மேம் அப்படின்னு சொன்னால் பரவாலைங்க அவர் காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் நான் அவங்களை ரீச் பண்ணுன்னு நா நான் ரொம்ப ட்ரை பண்ணிப் பார்த்துட்டேன் அவரை ரீச் பண்ணவே முடியலேங்க சரிங்க அவரை சீக்கிரமாக கொண்டுவந்து தர சொல்லுங்க சரிங்க தேங்க்ஸ்ங்க